ஹலோ சொல்லுங்கள் சார் நான் வந்து சுபஸ்ரீ பேசுகிறேன் ஜூவல்லரி ஷாப் தானே ஒன்னுமில்ல புதுசாக எதாவது உங்கள் கடையில் டிசைன் அதுமாதிரி எதா புதுசாக லாஞ்ச் ஆகியிருக்கா நாங்கள் நகை எடுக்கிறதுக்கு வர்றோம் சரி ஓகே ஏன்னா எங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஆமாம் எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் வைச்சிருக்கோம் நாங்கள் ஒரு சில டிசைன்ஸுலாம் பார்த்துருக்குறோம் அந்தமாதிரி அந்தமாதிரியான அவள் என்ன டிசைன் கேக்கிறாளோ அதேபோல் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குணும் ஓகேங்களா ம் ஏங்க நீங்கள் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபிஃப்டீனில் தான் மேரேஜ் வைச்சிருக்கோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணிக் கொடுத்துட்டிங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் மொத்தமே சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சி பவுன் போல் எங்களுக்கு வேணும் ஆ ஓகே நாங்கள் மாடல் வந்து அனுப்புகிறோம் அது உங்களுக்குக் கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படினா நாங்கள் அதை நேரில் கூட கடைக்கு வந்து பாக்குறோம் உங்கள்ட்ட வேறு இதுமாதிரி எதா டிசைன்ஸ் அது மாதிரி இருக்கா நாங்கள் இருக்கிறதும் இல்லாமல்

ஆ சரி ஓகே ஓகே இப்போ எப்படி செய்கூலி சேதாரமெல்லாம் அப்படிலாம் எப்படி கிராமுக்கு எவ்வளோ வருது நான் ஸ்டார்ட்டிங்கில் எடுக்கும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்தமாதிரி வந்திருந்துச்சி இப்போ எவ்வளோ கிராமுக்கு வருது ஓ அப்டி டிஸ்கௌண்ட் பண்ணிப்பீங்களா நீங்கள் சரி ஓகே சார் அப்புறம் வந்து எப்படி அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கொடுக்கலாமா இல்லை இன்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாமா சரி ஓகே ஃபைன் ஏன்னா அடுத்த பொண்ணுக்கும் உங்கள் கடையில் தான் எடுக்கணும் பக்கத்தில் விசாரித்ததுல உங்கள் கடை தான் நல்லாயிருக்குனு வேறு சொன்னாங்க அதனால தான் சரி ஓகே சரி ஓகே சார்